புஸ்தகம் எங்கே மலிவாக கிடைக்குதுனா எங்கள் வீட்டுக்கு பத்து வீடு தள்ளி ஒரு கடை இருக்கிறதுங்க அந்த கடையில் புஸ்சு புக்கு பேப்பர் எல்லாம் மலிவாக கிடைக்கும் அங்கே தான் நான் டெய்லி நான் போய் பேப்பர் படிப்பேன் புக்கு படிப்பேன் புக்கு வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்து டெய்லி படிப்பேன் அந்த புஸ்தகத்தில் ஒரு நாவல் உள்ளது அதை படித்து தொடர் தொடர் கதையாக இருந்ததுனால் அதை டெய்லி நான் வாங்கி அது படித்து படித்து பழக்கமாக போய்ட்டு வேறு வேலை எதுவும் ஓட மாட்டேங்குது நான் புஸ்தகம் படிக்கிறதுலே என் பொழுதுபோக்கை கழிக்கிறேன் அந்த புக்குகள் நாவல் முடியும் வரை நான் படிப்பேன் அன்னன்றைக்கு நியூஸ் பேப்பரு வாங்கி டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன் மலிவாக கொடுக்கறதுனால அந்த கடைக்கு அடிக்கடி என்னால் போக முடிகிறது எங்கள் வீட்டில் உள்ளவர்களும் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படிப்பாங்க அதையும் நானும் படிப்பேன் எங்கள் ஊரில் உள்ளவங்க அனைத்து பேர் வந்தாலும் புக் வாங்கிட்டு வானு சொல்லுவாங்க நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் தொடர்கதையெலாம் நிறையா இருக்கும் அதை படிச்சுக்கிட்டே இருந்து பழக்கமாக போய்ட்டு அதனால அடிக்கடி நான் அந்த எங்கள் கடைக்கு போய் நான் புக்கெலாம் வாங்கிட்டு வந்து மலிவாக கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் படிக்கிறதை பார்த்துட்டு என் பிள்ளைங்களும் படிக்குது என் வீட்டுக்காரர்களும் படிக்கிறாங்க எங்கள் எங்கள் பக்கத்தில் உள்ளவர்களும் படிக்கிறாங்க ரொம்ப ஆர்வத்துடன் மலிவாகவும் குறைவாகவும் கொடுக்குறாங்கன்ட்டு அடிக்கடி அந்த கடையில் போய் என்னை பார்த்து எல்லாேருமே போய் வாங்க ஆரம்மிக்கிறாங்க அதனால நானும் இன்னும் பல நாவல் தொடர் கதை எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக பேப்பரும் புக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்ததே மலிவாக கொடுக்கறதுனால தான் பக்கத்தில் கடை இருக்கிறதுனால ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்கன்னு தான் நான் அந்த கடைக்கு போய் அடிக்கடி வாங்கி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்